அஞ்சு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு ஏழு ஒம்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஒம்பது ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எட்டு ஒம்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஒம்பது பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு